மனிதர்களாக பிறந்தா எல்லாருமே அவங்களோ அவர்களுடைய நேட்டிவ்னா அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படினாலும் அவங்க எங்கே இருந்தாலும் எங்கே அப்ராடில் இருந்தாலுமே கூட அவர்களுடைய நேட்டிவ்ன்றது அவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக தான் எப்போதுமே இருக்கும் அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் எவ்வளோ சந்தோஷமாருந்திருந்தாலும் அது மட்டுமே அவர்களுக்கு ஒரு ப்ரீஷியஸ் மெமரியாக இருக்கும் இதில் இப்போ பார்த்தீங்னா நானே கூட க முங் க முடித்திட்டு சென்னை சென்னையிலதான் இருக்கேன் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸா அப்போது எனக்கு எப்போது வீட்டுக்கு போவோம் எப்போது வந்து இந்த திருவிழாலாம் நடக்கும்போது ஃபுல்லாக இருக்கணுனு ஆசையாயிருக்கும் அங்கே இருந்தது அங்கே நடந்தது அது எல்லாமே எனக்கு திரும்ப மெமரிக்கு வரும் அப்போது வந்துட்டு ஃபெ ஃபெஸ்டிவல் டைம்மும் சரி ஒரு ஃபங்ஷனாதான் எல்லோரையுமே நம்ப பார்க்க முடியும் ஆனால் அங்கேயே இருக்கணும்னு நம்பளுக்கு ரொம்ப ஆசையாயிருக்கும் ஆனால் இருக்க முடியாது அந்த சூழ்நிலை அமையாது ஸோ அதுதான் வந்து இருக்கிறதிலையே பசுமையான நினைவுகள் நான் நினைக்கிறேன்